இந்தியாவில் வந்து மக்கள் எல்லாம் போய் பார்க்க வேண்டிய முக்கியமான மத தலங்கள்லாம் என்னன்னு வந்துட்டு பார்த்திங்கனா ஸ்ரீ சோமநாத ஜோதிலிங்க கோயில்ன்னு சொல்லிட்டு குஜராத்ல இருக்குது இது வந்து ஹிந்து மதத்தை சேர்ந்த ஒரு கோயில் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கனா ஸ்ரீ ஹர்மந்திரி கோவில்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள் இது வந்து பொற்கோயில்னு கூட சொல்லுவாங்கள் இது வந்து பஞ்ச பஞ்சாப்ல இருக்குது இது வந்து சீக்கிய மதத்தை சேர்ந்த ஒரு கோயில் அப்புறம் வந்துட்டு ராணகாபூர்ஜெயின் கோவில்ன்னு சொல்லிட்டு ராஜஸ்தான்ல இருக்குது இது வந்து சமண மதத்தை வந்து பின்பற்றக் கூடிய ஒரு மோ கோயில் இது அப்புறம் ஆஸபீம் மஸ்ஜித்து அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் அது வந்து முஸ்லீம் மதத்தை சேர்ந்தது இது வந்துட்டு உத்திரப்பிரதேசத்தில் லக்னோல இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கனா வேளாங்கண்ணி சர்ச்சு இது வந்து தமிழ்நாட்டில இருக்குது இது வந்து கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒரு மா புண்ணியஸ்தலம் இது அதுக்கப்புறம் வந்து மகாபோதி கோயில்ன்னு சொல்லிட்டு இருக்குது அது வந்துட்டு புத்தகையா பீகார்ல இருக்குது இந்த ஒரு கோயில் இது வந்து புத்த மதத்தை சேந்தது அப்புறம் வந்துட்டு இந்த மத தலங்கள்ல வந்து பாரம்பரிய பண்டிகைகள்லாம் வந்து என்னன்னு வந்துட்டு பார்த்திங்கனா ஹிந்துஸ்க்குலாம் வந்துட்டு தீபாவளி பொங்கல் இதுமாதிரிலாம் இருக்குது முஸ்லீம்க்குலாம் வந்துட்டு பார்த்திங்கனா பக்ரீத்து ரம்ஜான் அதெல்லாம் இருக்குது கிறிஸ்டின்க்குலாம் வந்துட்டு பார்த்திங்கனா கிறிஸ்துமஸ்ஸு புனிதவெள்ளி அப்படின்ட்டு சொல்லுவாங்கள் அதெல்லாம் இருக்குது புத்த மதத்துக்கெலாம் வந்துட்டு புத்த பூர்ணிமா அப்படினு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல் இருக்குது சீக்கிய மதத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கனா குருஞான ஜெயந்தி அப்படின்ட்டு இருக்குது இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த தலங்களோட முக்கிய பண்டிகள்னே சொல்லலாம்